நான் தறி ஓட்ட போயிட்ருக்கிறேங்க வாரத்தில் மூணு நாளைக்கோ நாலு நாளைக்கோ வேலை இருக்குது மத்த நாளெல்லாம் வேலையே இல்லை சும்மா தான் இருக்கிறேங்க பாவும் வர மாட்டேங்குது நூலும் வர மாட்டேங்குதுங்க இன்னைக்கெல்லாம் டெக்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா பாவு நூல் போட மாட்டேங்கிறாங்க என்ன வேலைக்கு போகிறதுன்னே தெரியாமல் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்கிறேங்க இன்னைக்கு பாவு போடுறேன்பாங்க நாளைக்கு பாவு வரும்ங்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கும் போது வந்து வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குதுங்க அந்த வேலையை இன்னும் சரி இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு நான் அந்த வேறு வேலைக்கு போனாலும் அந்த வேறு வேலைக்கு போகிற நேரத்தில் இங்கே பாவு நூல் வந்துடுச்சுன்னு கூப்பிட்றாங்க பாவு நூல் வந்துடுச்சு நீங்கள் வர வேண்டியது தானே வேறு வேலைக்கு போய்ட்டா அப்போ இதையே நம்பிக்கிட்டுருந்தா நம்ம குடும்ப சூல்நிலை என்ன ஆகிறது அதையும் நம்ம பார்க்கணுமுல்ல நம்ம ஒண்டி தான் இருக்கப் போறோமா நம்ம குடும்பத்தில் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் வெச்சு நம்ம பாதுகாப்பு பண்ணணுமில்ல அதனால் தான் நின்று வேறு வேலைக்கு போனேன் வேறு வேலைக்கு போய்ட்டு மறுக்கா கூப்பிட்றாங்க இந்த மாதிரி வேலைன்னு இந்த வேலையை முடிச்சுட்டு ரெண்டு நாள் முடிச்சுட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கேன் அது நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நானும் சொல்லிவிட்டேன் அதுக்கு தான் நான் இப்படி இருந்தால் வேலை இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும் இல்லைன்னா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு இப்போ ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கறாங்க இந்த பவர்லூம் தறியினால் இந்த பாவு நம்பி இன்னும் பாவு வரும் அப்படின்னு அது யார் கேட்டாலும் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை அவனுக்கே வேலை கொடுக்கலன்னா அவங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படின்னு வேறு வேலைக்கு கட்டடத் தோண்டி கட்டடத்து வேலைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு போய்ட்ருக்கேன் அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த வேலைய செய்ய முடியாதெல்லாம் இருக்குது இன்னைக்கு